ஒரு நயன்ட்டி பழைய பாடலெல்லாம் வந்து நல்லா அழகாக இருக்கும் இனிமையாக இருக்கும் குரல்லாம் யேசுதாஸ் பாடுற பாட்டெல்லாம் காது கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் ஜானகி அம்மா பாடுற பாட்டு ஒருவொரு வார்த்தையும் நல்லா பொருத்தமாக இருக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்க கேட்க நைட்டில் தூக்கம் வராதவர்களுக்கு கூட இனிமையாக தூக்கம் வந்துடும் அப்போ வந்து இந்த பாட்டு மண்ணில் இந்த காதல் இன் எஸ்பி பாடின பாட்டெல்லாம் நல்லா அருமையாக கேட்க கேட்க இன்னும் பாடலாமான்னு கேக் இருக்கும்